நான் ஒரு எலக்ட்ரானிக்கு சார்ஜர் வாங்கியிருந்தேங்க அந்த எலக்ட்ரானிக்கு சார்ஜர் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அஞ்சு மணி நேரம் போட்டால் கூட சார்ஜு ஏற மாட்டேங்கிது அந்த சார்ஜை வச்சிக்கிட்டு செல்ஃபோனில் அதுலேயும் நம்ம போடும் போது இன்னும் மூணு மணி நேரம் கூட தாங்க மாட்டேங்கிது அந்த ஃபுல்லுன்னு காட்டுது ஆனால் மூணு மணி நேரம் கூட தாங்க மாட்டேங்கிது அந்த சார்ஜரு நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்குறேன் இந்த கம்பெனி சார்ஜரே ரொம்ப மோசமாக இருக்குது இது ரொம்ப பணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு உண்டான ப்ராடக்டாகவே இல்லை இந்த ப்ராடக்டை நம்ம வந்து மாற்றினா பரவாயில்லன்னு நினைக்குறேன் இது கொஞ்சம் ஒரு மோ மோசமாகதான் இருக்குது இதோடய அனுபவம் எனக்கு அதனால யார் வேறே யாருக்காவது இதுமாதிரி ஏற்பட்டிருக்கா இருந்தால் எனக்கும் தெரியப்படுத்துங்க ஆனால் ரொம்ப ஒரு செ நமக்கு வந்து இந்த ஒரு ஐநூறு ரூவாய்க்கு உண்டான இது வந்து வேல்யூவான மணிக்கு உண்டான வேல்யூவே இந்த ப்ராடக்ட் இல்லை இது வந்து எனக்கு வந்து ஒரு மோசமான அனுபவத்தையே ஏற்படுத்துது